நாங்கள் எல்லா புஸ்தகம் படிப்போங்க ஆரம்பகாலத்தில் பிடிச்சு குமுதம் கல்கண்டு ஜூனியர் விகடன் எல்லா பேப்பருமே காலை கதிரவன்லேர்ந்து தினத்தந்தி எல்லா பேப்பரும் நல்லா படிப்பங்க ரெண்டாவது டிவியும் பார்ப்பங்க ரெண்டாவது டிவி பார்க்குறோமுன்னா பேப்பரில் நியூஸ் வந்து உங்களுக்கு அது ரொம்ப எதிர்பாக்காத அளவுக்கு அதில் டெயிலி அதாவது நாளைக்கு என்ன வரும் என்ன வருன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்து கரெட்டா பேப்பர் வருமா போய் பார்க்கலாமான்ட்டு அதுக்காகவே வெயிட் பண்ணி பார்ப்போங்க ஆனால் செய்தித்தாள்கள் செய்தித்தாள்கள்லையும் அதிகமாக வந்து செய்தித்தாள்கள் வந்து டெயிலியும் வந்து மிஸ் ஆகாமல் நாங்கள் பார்ப்போங்க அதே மாதிரி புஸ்தகமும் அப்படித்தானுங்க எல்லா புஸ்தகமும் படிப்போங்க ஓரளவுக்கு வந்து எங்களுடைய இதுக்கு வந்து நல்லா எல்லாமே யார் எதுக்கேட்டாலும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக தெரியிற மாரி உங்களுக்கு நல்ல படிச்சி நல்லா பழகிவிட்டேங்க